பைக்கு பைக் ரேஸ்ஸில் வந்து எப்பவுமே அதில் கொஞ்சம் நம்மளுக்கு ஈடுபாடு அதிகம் அது சின்னதிலேருந்து சைக்கிள்ளே வந்து நாம் தான் முன்னாடி போகணுன்னு ஒரு இது இருக்குது அங்கே பார்த்தா போய் சைடு வாங்கிகிட்டு போகிறமாட்டுக்கு விழுந்து எழுந்துருச்சு கை கால் எல்லாம் உடச்சிக்கிட்டேன் வந்து அப்புறம் வந்ததிலேருந்தே அது எப்படி இருந்தாலும் வன் வயது சின்னதில் இருந்தே அது மாதிரி பந்தயத்தில் போட்டி போட்டுகிட்டு போகணுன்னு ஜெயிக்கணுன்னு ஒரு ஆசையில் போவது தான் அப்புறம் தே அது ஒரு டைமுக்கு கீழதாக கீழே விழுகிற அளவுக்கும் ஆகி போயிடுது அதனால கீழே விழுந்தாலும் பரவாயில்ல போட்டியில் ஜெயிக்கணும் முன்னாடி நான் முன்னாடி போகணுங்கிற ஒரு எண்ணம் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுத்து மாதிரி விழு விழுந்து விழுந்து நிறைய போயிருக்கிறேன் அப்புறம் ரெண்டு பேரும் ஏ கடைசியா போய் பார்த்தா ஒரு பிரயோஜனம் எதுக்குடா ரெண்டு பேர் இவ்வளோ போட்டி போட்டுகிட்டு இங்கே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் நான் அப்புறம் மறுபடி நீயா நானான்னு ஒரு போட்டி வரும் அப்புறம் மறுபடி அதுலேயே ஆரம்பிப்போம் மறுபடியும் துரத்துவோம் நீ முன்னாடி போ நான் முன்னாடி போகிறேன்னு சைக்கிளில் போய்விட்டு விட்டு பைக்கு அப்புறம் சைக்கிள் மாதிரி பைக் வந்து பைக்லேயும் அதே மாதிரி தான் இன்னும் அப்படியே தான் போய்கிட்ருக்குது வயிசும் ஐம்பத்தஞ்சி ஆகி போச்சே ஒழிய அந்த குணம் குரங்கு குணங்கறாங்களே அது வந்து கொஞ்சம் கூட மாறல அது அப்படியே தான் போய்கிட்ருக்குது வேறு பெரிய அடி எதுவும் இல்லை எதுவும் பட்டது இல்லை ஆனால் கொஞ்சம் க கண்ட்ரோலாக போயிக்கிறது அவ்வளோ தான் வேறு மெடிக்கலாக எந்த பெரிய இதுவும் இது இல்லை ஆனால் பைக்கில் ரேஸ்ஸில் வந்து நான் எப்பவுமே ஃபுல் ஸ்பீடு தான் அந்த வண்டி சத்தத்தை கேட்டாலே வராங்கன்னு தெரியும் எல்லாத்துக்கும் தோ பார் வண்டி போகுது அப்படின்னு அந்தளவுக்கு தான் போவேன் ஓகே